உடல் எடையை அதிகரிக்கிறதுக்குனு பார்த்தாக்கா நம்ம வீட்டு முறைப்படி என்னென்ன வைத்தியங்கள் பண்ணணும் பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா பால் தயிர் முட்டை சுண்டல் பச்சைப்பட்டாணி இது எல்லாமே முட்டை சுண்டல் பச்சைப் பட்டாணி எல்லாமே வேக வச்சு சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அதேமாரியும் நெய் செவ்வாழைப்பழம் அரிசி சாப்பாடு இதையும் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எந்த கொழுப்பு சத்தும் இல்லை உடல் எடை அதிகரிக்கும் கோதுமை முளைக்கட்டிய பயிறு வகைகள் அப்புறோம் சோளம் ராகி தினை கம்பு கீரை இதுகளை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடல் எடை அதிகரிக்கும் நான் ஆர்கானிக் இல்லாமல் ஆர்கானிக் இல்லாமல் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடல் எடையை அதிகரிக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது